எனக்கு பிடிச்ச உணவுன்னா நான் நான் செய்கிறது என்னனா தோசை செய்வேன் பூரி இதல்லாம் நானே செய்வேன் அப்புறம் கூட்டாக சேர்ந்து கூட்டாஞ்சோறு ஆக்குவோம் ஒரு டைமு அது எல்லோருமே பசங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து அதை ஏரிலேயோ ஆறுலேயோ சேர்ந்து அடுப்பு பற்ற வச்சு அதில் தவா வச்சு அது இதுவும் பண்ணி தக்காளி வெட்டி அங்கேயே எல்லாம் பண்ணி கறி எடுத்து செஞ்சு சாப்பிடுவோம் நாங்கள் அது கேங்காக பண்ணுறது அதுவும் நல்லாயிருக்கும் தனியாக பண்ணுற மாதிரினா நான் வீட்டில் தனியாக உட்காந்து பண்ணுவேன் ஏதாவது தோசை சுடுவேன் வீட்டில் ஆள் இல்லைனா தக்காளி செய்வேன் தக்காளி சோறு செய்வேன் இல்லை பிரியாணி செய்வேன் இல்லை ஏதாவது பண்ணுவேன் நான் எதாவது பண்ணிட்டு நான் கம்முன்னு இருப்பேன் நான் என்ன பண்ணுவேன்னா பிரியாணி செய்யும்போது நிறையா இன்கிரிடின்யசுலாம் நிறையா போடுவேன் அதுக்கப்புறம் வந்து பசங்களோட சேந்துகிட்டு கூட்டாக செய்யும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் ஜாலியாக செஞ்சு கிட்டு வெட்றா அது பண்றா இது பண்றான்னு சொல்லிகிட்டு கூட்டாக செய்கிறது தான் நல்லாருக்கும் தனியாக செஞ்சால் நம்ம தனியாக இந்த தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு நான் மட்டும் அப்படியே தோசை சுடுவேன் வேற எதுவும் தோசை வீட்டில் ஆள் இல்லைனா தக்காளி செய்வேன் இல்லை சாப்பிட்டு அப்படியே போய்டுவேன் இதே பசங்களோட சேர்ந்து செய்யும்போது அது ஜாலியாக ஒவ்வொரு ஒரு ஒவ்வொருத்தனையும் ஒருத்தனுக்கு கலாய்ச்சி கிட்டு ஜாலியாக பேசிகிட்டு பசங்களோட சேர்ந்து அது தனியாக இதுவரைக்கும் நாங்கள் கஷ்டமாக செஞ்சது எதுன்னா ஒரு டைம் ஃபஸ்ட்டு டைம் பிரியாணி செய்யும்போது நல்லா வரலை கொழ கொழன்னு ஆகிடுச்சி அது யாரும் சாப்பிட முடியலை வேஸ்டாக போய்டுச்சி அதுக்கப்புறம் நல்லா பிராக்டிஸ் எடுத்து அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்து இப்போ நான் சூப்பரா சமைக்கிறேன் சூப்பரா சமைக்கிறேன் அதுக்கப்புறம் பிரியாணிலாம் இப்போ நானேதான் வீட்டில் செய்வேனே சன்டே டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா சன்டேஸ் டைமில் நான் எதுவும் இருந்துச்சுனா என்ட்ட காசு இருந்துச்சுனா நானே வாங்கிட்டு வந்து நானே செஞ்சு நானே சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் அப்புறம் மேகி செய்வேன் மேகிலாம் கை வந்த கலை அதல்லாம் அழகாக செஞ்சிடுவேன் மேகி தோசை அந்த பூரி சுடுறது சப்பாத்தி தக்காளி சோறுலாம் செஞ்சிடலாம் அப்புறம் ஏதாவது அப்புறம் இந்த பொடி சோறு லெமனு தயிர் நிறையா செய்வேன் நான் வீட்டில் வீட்டில் ஆள் இல்லைனா நாந்தான் செய்வேன் மேக்சிமம் எனக்கு நானே செஞ்சுக்குவேன் மேகி தான் அதிகம் நான் சாப்பிடுவேன் நான் செய்கிற மாதிரினா மேகி மட்டும் அதிகமாக சாப்பிட்ருவேன் பசங்களோட சேர்ந்து செய்யும்போது கறி சிக்கன் மட்டன் அப்படின்னு செஞ்சு சாப்பிடுவேன் அது சூப்பரா இருக்கும் இன்னும் அது சூப்பரா இருக்கும் நானாக செய்கிறதுக்கு மட்டும் இப்போ நான்லாம் செய்வேனா வீட்டில் ஆள் இல்லாத போது நானே அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணி நான் மட்டும் ஏதாவது செய்வேன் எக் ரைஸ் செய்வேன் அப்புறம் சிக்கன் ரைஸ் செய்வேன் அப்புறம் அது இதுன்னு செய்வேன் சிக்கன் ரைஸ் செய்யும்போது வீட்டில் அப்படியே செஞ்சுட்டு நானே சாப்பிட்டு வீட்டில் இருக்கிறவுங்களுக்கும் கொடுப்பேன் நல்லா இருக்குன்னு சொல்வாங்க இதுதான் நான் செஞ்சுருக்கேன் கஷ்டமா செஞ்சது ஃபஸ்ட் டைம் பிரியாணி செய்யும்போது கஷ்டமாகிடுச்சி அப்புறம் அது போக போக பழகிடுச்சு ஃபஸ்ட் டைம் செய்யும்போதுதான் வேஸ்ட்டா போச்சு அதுதான் கொஞ்சம் எல்லோருக்கும் கஷ்டமாகிடுச்சு என்னடா செஞ்சு வேஸ்டாக போச்சே அப்படின்ட்டு அப்புறம் போக போக பழகிடுச்சு அப்புறம் அது ஒரு மேட்டரா தெரியல அப்புறம் இப்போ நல்லா சமைக்கிறேன் நானே இனிமேல் சமைப்பேன்னு நெனைக்குறேன் இனிமேல் ஃபியூச்சரில் கூட வீட்டில் யார் இருந்தாங்கனா கூட நானே சமைச்சிட்டுருப்பேன் போல அந்த அளவுக்கு சமைக்கிறது மேலே ஒரு ஆர்வம் வந்துடுச்சி சமைக்கிறதுனா பிடிச்சிடுச்சி அது எப்படி சொல்கிறதுனா சமைக்கிறதுன்னா இப்போ ஒரு கை வந்த மாதிரி ஆன மாதிரி ஆகிடுச்சு இந்த சமையல் தானே அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு நாமளே ஆள் இல்லைனா முன்னடிலாம் ஆள் இல்லாதபோது எதுக்குடா செஞ்சு கிட்டு சாப்பிட்டு அப்படியே படுத்துக்குவன் இப்பலாம் சமையல் செய்ய ஆரம்பிச்சதுலேந்து நம்ம எது வீட்டில் இருக்கிறத எது இருக்கோ அதை வச்சு ஏதாவது மேனேஜ் பண்ணி சமைத்து சாப்பிட்டுட்டு படுத்துப்பேன் அவ்ளவு தான் மத்தபடி சமைக்க தெரியாது அப்படின்னுலாம் சொல்ல முடியாது சமைப்பேன் நல்லா சமைப்பேன் கேங்காக இருந்தால் அதுக்கு மேலே சமைப்பேன் நல்லா கேங்காக இருந்தால் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சமைப்போம் தனியாக இருந்தால் நான் மட்டும் சமைத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத சாப்பிட்டு படுப்பேன் அவ்ளவு தான்